எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து சிம்புதான் சிம்பு வந்து அவர் சிம்பு உடைய மன்மதன் படமாக இருக்கட்டும் மாநாடு படமாக இருக்கட்டும் இன்னும் மாநாடு படம் மாநாடு படமாகட்டும் வெந்து தணிந்தது காடு படமாக இருக்கட்டும் பத்துத்தலை படமாக இருக்கட்டும் எல்லாம் சூப்பர் டாப் நாச் சொல்லப்போனால் அதேமாதிரி இப்போ மன்மதன் படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம் ஒவ்வொரு எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கும் ரொம்பவும் பிடிச்ச படம் அது ரொம்பவும் பிடிச்ச படம் அது ஏன்னா அது வந்து சிம்பு வந்து மொட்டையாகவும் இருப்பார் இருப்பார் அதில் மொட்டை சைக்கோவாக இருப்பார் இன்னொரு காலேஜ் ஸ்டுடெண்ட்டாக சாந்தமாக இருப்பார் ரொம்ப செம்மையான செம்மையான படம் அது அதேமாதிரி வந்து சிம்பு அதுமட்டும் இல்லாமல் பாடுவார் நல்லா ஆடுவார் நல்லா பாட்டும் எழுதுவார் சொல்லப்போனால் வந்து ஒரு ஆல் ரவுண்டர்னு சொல்லலாம் சினிமாவோட பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்னு சொல்வேன் மன்மதன் படம் கூட அவர் டேரக்ட் பண்ணது தான் வல்லவன் படத்தைக்கூட அவர் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி எழுதின படம்தான் அது அதேமாதிரி எனக்கு பிடிச்ச சிங்கர் வந்து ஏ ஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே இருக்கார் ரோஜா ரோஜா படம் மூலமாக வந்து வந்து இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் மியூசிக் நின்று பேசுது நின்று பேசுது அதேமாதிரி எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து செக்க சிவந்த வானம் படம் தான் ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் மணிரத்னம் உடைய டேரக்ஷன் ஏ ஆர் ரகுமான் மியூசிக் சிம்பு விஜய் சேதுபதி அரவிந்த்சாமி ஜோதிகா ஐஸ்வர்யா ராய் அருண் விஜய் விஜய் சேதுபதி இதுமாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாம் டாப் நாச் வேற லெவல் சொல்லப்போனால்